நான் ஃபஸ்ட் டைம் நான் சமைக்க கத்துந்து எங்கள் அம்மாக்கிட்ட தான் எங்கள் அம்மா வந்து தக்காளி அறுஞ்சி தருவாங்க வெங்காயம் தக்காளி அறுஞ்சி தருவாங்க வெங்காயம் தக்காளியுமே எனக்கு வணக்கவே தெரியாது அப்டி எண்ணெ ஊற்றி ஏ கடுகு பொரியவே பொரியாது வெங்காயம் போட்டிருவேன் தக்காளி போட்டிருவேன் அப்டி வதக்கி உப்பு மிளகா தூள் எல்லாமே ஜாஸ்தியாக போட்டு வீட்டில சமைப்போம் அப்போ சமைக்கும்போது அம்மா அப்பா இது என்ன இப்படி சமைச்சி வச்சிருக்கற அப்படின் சொல்லி கேட்பாங்க அப்பா சரி என் பொண் சமைச்சது அப்படின் சொல்லிட்டு எங்கள் அப்பா சாப்பிடுவாங்க அதுக்கப்புறமாக அப்புறம் சாப்பாடு அம்மா வந்து விட்டுட்டு பயிர் நட களை பறிக்க அந்த மாதிரி போய்டுவாங்க அப்போ போகும்மோது எனக்கு சமக்கே தெரியாது ஸ்கூல் வேற டைம் ஆகும் டியூஷன் வேற போகணும் இப்போ காலையில் எழுந்து சாப்பாடு சாப்பாடு வடிப்பேன் சாப்பாடு வடித்து இ ரசம் வைக்க சொன்னாங்க எப்படி தான் ரசம் வைக்குனே தெரில புளி ஜாஸ்தியாக ஊற்றிட்டேன் ஆனால் இப்போ வந்துட்டு அக்காவுக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறந்தான் ஒரு மெச்சூரிட்டி வந்து இப்போ நான் குக்கிங்னால் ரொம்ப எக்ஸ்பேர்ட் இப்போது வந்துட்டு நான் சமைக்கிறது தான் எங்கள் வீட்டில இருக்கிறது ஆ நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்வாங்க இப்போது வந்து எனக்கு என்ன பிடிக்குன்னா என் சாப்பாட்டில வந்து எனக்கு பிரியாணினால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு என் பையனுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏ எனக்கு வந்து எப்படி அது செய்யணுனா ஃபஸ்ட் எண்ணெ ஊற்றி அப்புறம் கடுகெல்லாம் போட்டு நிறையா